நான் வந்து சின்ன வயதுல நீச்சல் கற்றுகினது தாங்க ரொம்ப ஆழமாக கிணைத்துல்லா நல்லா நீச்சல் கற்றுட்டு நல்லா நீந்துவேன் ஆனால் ரொம்ப பெரியவனாக ஆன பிறகு வந்து புதிய ஸ்ட்ரோக் வந்து நீச்சல் தொழில்நுட்பத்தில் எதுவும் நான் கற்றுக்கிலிங்க